எனக்கு வந்து கேரம்போர்டு வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட சின்ன வயசு நினைவுகளில் என் என்னோட அண்ணன்களோட அண்ணன் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாருமே வந்து விளையாண்டதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் இருக்கு சின்ன வயசு மெமெரிஸ் அதுக்கு அப்புறோம் இப்போ வரைக்குமே கேரம்போர்டு நல்லா விளாடுவேன் ஏ தம்பியும் சூப்பராக விளாடுவான் ஏ தம்பியோட சேர்ந்து விளாடுவேன் சின்ன வயசுல ஏ அண்ணன் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருந்தேன் இப்போ ஏ தம்பி தம்பி ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருக்கேன் ஸோ கேரம்போர்டு அப்படின்றது எனக்கு பெர்ஸ்னலாகவே எங்கள் ஃபேமிலியில எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் அந்த கேம் தான் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து பிஃபர் பண்ணி விளாடுவேன் அதான் என்னோட ஃபேவ்ரேட் கேம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து விளாட்ற கேம்ன்னா அந்த கேம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவ்ரெட்டான ஃபீல் குட்டான கேம் பெர்ஸ்னலாக எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்